என்னோடய அறிவுக்கு சவால் விடுறா மாதிரி ஒரு புக்கு நான் படிச்சுருந்துருக்கேன் அந்த புக்கோடய பேர் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேச்சர் இ அந்த புக்கில் எப்படி இருக்குன்னால் இங்கிலிஷ் லிட்ரேச்சரோட ஹோல் லிட் ஹோல் ஹிஸ்ட்ரியும் அதில் இருக்காமாதிரி இருக்கும் அதில் வந்து எனக்கு ரொம்ப சவால் விட்ட ஒரு விஷயம்னா அதில் நிறைய நேம்ஸ் இன்சிடெண்ட்ஸ் எல்லாமே வரும் வார்ஸ் எல்லாமே வரும் இதை எனக்கு வந்து மைண்டில் வச்சுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இயர்ஸாக இருக்கட்டும் அந்த அதில் வர ஒரு ஒரு பேராக இருக்கட்டும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த இந்த புக்கெலாம் பற்றி என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டெலாம் பேசியிருக்கேன் அந்தமாதிரி என்னோடய ஃபேமிலிக்கிட்டையும் பேசியிருக்கேன் என்னோடய ஃபேமிலிக்கிட்டலாம் இந்தமாதிரி கலந்து பேசியிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதில் பேரெலாம் வாயில் நுழையவே மாட்டுது இந்த இன்சிடெண்டெலாம் எப்போ நடந்துருக்குங்கிறதை வந்து என் மைண்டில் வந்து ஞாபகப்படுத்திக்கவே முடியலை இந்தமாதிரிலாம் என் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணி இதை நான் படிக்கவும் செஞ்சுருக்கேன் அப்போ வந்து இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கறதையும் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்குறேன்